பறவைக்காய்ச்சல் பரவுது அப்படின்னாக்கா செய்திகள்லேயும் தொலைக்காட்சிலேயும் தெரியப்படுத்துவாங்கள் அது மாதிரி தெரியப்படுத்தும் போது எந்த பகுதியில் அந்த பறவைக்காச்சல் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் செய்திகளில் சொல்லுவாங்கள் அது மாதிரி சொல்லும் போது அந்த ஏரியாலேருந்து வர்ற கோழி இறைச்சி அதை நம்ம தவிர்க்கணும் அதை தவிர்கிறது தான் நல்லது அந்த பகுதியில் உள்ள பறவை அந்த கோழிங்களுக்கு ஆடுங்களுக்கு அந்த வியாதி பரவி இருக்கும் அதனால அங்கேருந்து வர்ற மாமிசத்தை எடுத்துருக்கிறத நம்ம தவிர்க்கணும் பெரும்பாலும் நம்ம வந்து ப்ராய்லர் கோழி எடுக்கிறதே கெடுதல் தான் நான் நாட்டுக்கோழி இந்த கருங்கோழி இப்படி எல்லாம் இந்த கருங்கோழிலெல்லாம் மருத்துவ குணம் அதிகம் இருக்குது அதனால் அந்த மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழிங்க கருங்கோழிங்க இந்த மாதிரி இறைச்சிகளை எடுத்துக்கிறது நம்மளுக்கு ரொம்பவும் பாதுகாப்பானது நல்ல விஷயமும் கூட எந்த வித வியாதியும் நமக்கு பரவாது அப்புறம் கால்நடைகளை வந்து நம்ம சர்டிபிகேட்டு எங்கள் தருவாங்கன்னால் கால்நடை மருத்துவமனை இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து கால்நடைகளுக்கான சர்டிபிகேட் தருவாங்கள் அதை நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் கூடுமான வரைக்கும் இந்த கேரளா பகுதியிலருந்து வர்ற இறைச்சிகளையும் இல்லை இப்போ கோழி வகைகளையோ அதெல்லாம் நம்ம தவிர்கிறது நல்லது ஏன்னா அந்த மாதிரி பகுதிகளில் தான் பறவை காச்சல் அதிகமாக பரவுது அப்படின்னு செய்திகளில் சொல்கிறாங்க அதனால் வீட்டில் வளக்கக்கூடிய நாட்டுக்கோழியயே நம்ம சாப்புடுவது மிக சிறந்தது